இப்போ வந்து எங்கள் பா பெண்ணு வந்து இங்கே வந்து எங்கள் ஊரிலேயே வந்து படிச்சிச்சு அஞ்சாவது அஞ்சாவது படித்தவொன்னே அப்படியே என்ன பண்ணிணேன் திருப்பி நான் வந்து வேலந்தாங்கலில் போய் பத்தாவது வரைக்கும் சேர்த்தேன் பத்தாவது சேர்த்து விட அங்கேயிருந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து வேட்டவலத்தில் சேர்த்தேன் வேட்டவலத்தில் பார்த்தா பாப்பா நீ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் மார்க் எடுத்தினியாதான் உன்ன வந்து சீட்டு கிடைக்கும் படிப்ப நீ வந்து இல்லன்னா படிக்க முடியாது நீ இல்லைன்னா உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி பன்னெரெண்டு மார்க் எடுத்துருச்சு அப்புறம் வந்து ராணி மேரி குருவி மேரி கல்லூரி மெட்ராஸில் சென்னையில் படிக்க வச்சேன் அங்கே படித்த பிற்பாடு அவங்க இப்போ ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து படிச்சு வேறு எங்கேனா கூட காசு கூட போய் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் சம்பாதிச்சு கூட நான் வந்து அதெல்லாம் நான் படித்திக்கின்னேதாம்பா இருப்பேன் அப்படினு சொல்லுச்சு சரி படின்னால் நீ படிம்மா ஒன்றும் அதை பற்றி கவலை கெடையாது அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கும் பிற்பாடு போயிட்டு என்ன ஊர் பேர் வரமாட்டேங்குதே